சொல்லுங்கள் ஹலோ ரெண்டு வயல் நடணுமா பாட்டி தெரியும் பாட்டி அது ஒரு அது ஒரு ரெண்டு கிலோ வயல்னால் பாட்டி ஒரு அறநூறுரூவா பக்கத்தில் வரும் பாட்டி நம்ம நீங்கள் டெய்லி ரெகுலராக வாங்குறனால உங்களுக்கு கொஞ்சம் க கொறச்சியே தர்றேன் நம்ம கடையில் வந்து எல்லாமே நல்லா இருக்கும் நடுறது எதுவும் வீண் போகாது வேரு என்ன பாட்டி வேணும் நெல் சுண்டல் மட்டும் போதுங்களா இல்லை வேறு ஏதும் வேணுங்களா அவரை கிலோ நூறுருபா பாட்டி உங்களுக்கு எவ்வளோ வேணும் போதுமா ஏன் அங்குட்டு வயல் வயல் இருந்தால் நட்டு விட வேண்டியது தானே வளரட்டும் சரி சரி பாட்டி வேறு நெல் வேணுமா நெல் நம்மள்கிட்ட சும்மா கம்மியான விலைல தான் இருக்குது ஒரு வயலுக்கா சரி வா நம்ம கடையிலயே வாங்கிக்கலாம் உனக்கு எல்லாம் கொறச்சு தர்றேன் பாட்டி அதெல்லாம் நல்லா இருக்கும் இங்கே ஊரில் இருக்கிற எல்லாம் இந்த சுற்றுவட்டார ஊற்று பூரா நம்மள்கிட்ட தான் வாங்குறாங்க ஐயாரெட்டு தான் பத்துக் கிலோவுக்கு நீங்கள் உங்கள் பார்த்து உங்களுக்கு உங்களால முடிஞ்சதை கொடுங்க நான் என்ன ரெகுலராக வாங்குறீங்க இங்கே நீங்கள் அதனால் நான் உங்கள்கிட்ட எப்போயுமே நான் க ரேட் பேசவே மாட்டேன் காசு ஒரு ஒரு சுண்டலு அது இதுன்னு பார்த்து எல்லாம் மொத்தமாக கணக்குப் போட்டு வாய்ங்கிக்லாம் பாட்டி நீங்கள் வாங்க நீங்கள் வந்தீங்கன்னால் நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஆ பார்த்து வாய்ங்கிக்க இல்லாட்டி நானே கூட வீட்டில் கூட வந்து தர்றேன் வீட்டில் வந்து யார்கிட்ட அம்மாகிட்ட அ அக்கா இருப்பாங்கள்லை அவுங்கள்ட்ட கொடுத்துட்டுப் போய்றேன் பாட்டி ஆ எடுத்துகிட்டு வந்துடறேன் நம்பள்கிட்ட ஆட்டோ இருக்குது நம்ம ஆட்டோவிலையே ஏற்றிட்டு வந்து வீட்டில் கொடுத்துர்றேன் பாட்டி சரியா ஆட்டோவுக்கு அதெல்லாம் வேணாம் பாட்டி நீங்கள் பார்த்து கொடுக்குறது போதும் பாட்டி சரி பாட்டி வைக்கவா பாட்டி ஆ சரி பாட்டி